தற்காப்பு கலைக்கு இங்கே நாங்கள் கற்றுக்கொள்றது கராத்டே கராத்டேல பிளாக் பெல்ட்டு அதெல்லாம் வாங்கியிருக்குறோம் அதுக்கு சின்ன வயதில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதனால நாங்கள் எதையும் எங்கேயாவது வெளிய போனால் நைட்டு வரதுக்கு லேட்டானாலும் அந்த ஒரு படிப்பு படிச்சதுனால் எங்களுக்கு தைரியமிருக்குது வெளியே போகிறதுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பிரச்சனை இருக்காது யார் வந்தாலும் சமாளித்துட்டு வந்துடுவோம் அப்படி அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது